ஈயம் பூசிய பித்தளை பாத்திரங்கள் பார்த்ததுண்டா ஆமாம் பித்தளை பாத்திரம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்குமே நம்மளும் வந்துட்டு ஒருத்தர் வீட்டில் மேரேஜ் பண்ணால் வந்துட்டு அவங்களுக்கு பித்தளை பாத்திரத்தை தான் சீதனமாக தருவாங்க ரெண்டு பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு ஸ்வீட் இனிப்பு பலகாரம் வச்சு பித்தளை பாத்திரத்தில் தான் முத தருவாங்க அதெல்லாம் இந்த காலத்தில் அந்த காலத்துலெல்லாம் என்னம்மா பண்ணுவாங்க பித்தளை அண்டா தெரியுங்களா பித்தளை அண்டா பெரிய பெரிய அண்டாவை அது ரொம்ப பெரிய இருபத்தஞ்சி லிட்ரு பிடிக்கிற அந்த அண்டாவை அவங்களுக்கு சீதனமாக தருவாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் வந்துட்டு பித்தளை தவழை பித்தளை அன்னக்கூட அந்தமாதிரி இதெல்லாம் தான் இப்பொல்லாம் தராங்க ஆனால் அந்த காலத்துலலாம் வந்துட்டு பித்தளை அண்டா தருவாங்க அதை சேகரிச் பித்தளை அண்டாவை சேகரிச்சால் பித்தளை அண்டாவை சேகரிச்சால் என்ன நன்மைன்னு கேட்குறீங்க அதை சேகரிச்சால் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன நன்மை இருக்குது நம்மளும் வந்துட்டு பித்தளை பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா பித்தளை க்ளாஸு பித்தளை க்ளாஸில் தண்ணியப்பிடிச்சி பித்தளை தவழைல தண்ணிப்பிடிச்சி பித்தளை க்ளாஸில் தண்ணிக்குடிக்கிறது ஒ நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா சில்வர் க்ளா சில்வர் சில்வர் சொம்பில் தண்ணிக்குடிக்கிறது சில்வர் க்ளாஸில் தண்ணிக்குடிக்குறதை விட பித்தளை சொம்பு பித்தளை தவலைல தண்ணிப்பிடிச்சி பித்தளை க்ளாஸ்ஸு எல்லாம் பித்தளை சொம்பில் தண்ணிப்பிடிச்சி நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்பு நம்ம உடம்பும் அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதலுமே வராது சில்வரில் இருக்கிறதவிட நமக்கு பித்தளையில் அவ்வளோ நல்லது இருக்குது அதை வந்துட்டு பிற்காலத்தில் நமக்கு எவ்வளோ யூஸ்ஸாகும் இப்போ நம்ம ஒரு பூஜைப்பொருள் வாங்குகிறோம் அதை கூட நம்ம பித்தளத்தில் பித்தளையில் தான் வாங்குகிறோமே தவிர நம்ம எதுவுமே சில்வரில் வாங்கல நம்ப வீட்டில் யூஸ் பண்ணுற பூஜை சாமான் அந் பூஜை பூஜை பண்ணுற சாமான்றதே கடவுளை எவ்வளோ எவ்வளோ புனிதமான ஒன்று அதையே நம்ம சில்வர் பித்தளையில் தான் வாங்குகிறோமே இப்போ பித்தளையில் பூஜை சாமான்னே பித்தளையில் உருவாக்கிருக்காங்கன்னா அது எவ்வளோ நமக்கு நல்லது அது தெரிஞ்சிதான் அவங்க பித்தளையிலே உருவாக்கிருக்காங்க அதே மாதிரி தான் பித்தளையில் தான் சாமிகே தண்ணி வச்சி சாமிக்கு சாமி படச்சிட்டு தண்ணியை கிழேவிடுவாங்களே அதே போல நம்ம பித்தளை தவழையில தண்ணிப்புடிச்சி பித்தளை க்ளாஸில் தண்ணிக்குடிச்சி நம்ம வ நம்ம நம்ம லைஃப்பை மூவ் பண்ணால் நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லித்தரணும் பித்தளையில் குடிங்க பித்தளை வி பாத்திரத்த வீட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க சில்வர் பாத்திரத்தை விட இது ரொம்ப நல்லது இது உடம்புக்கும் நல்லது நம்ம இதுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அதை சொல்லிக்கொடுத்து நம்ம வளர்க்கணும் பித்தளையோட நன்மயை வந்துட்டு நம்ம பசங்களுக்கு இப்போலேருந்து குழந்தைலேருந்தே நம்ம சொல்லிக்ககொடுத்தாத்தான் அவங்க அதை பின்பற்றுவாங்களே பின்னாடி